அமேசான்க்கு அமேசான்ல புக் பண்ணி நான் லாஸ்ட் வீக்ல ஒப்போ ஏ தேர்டி ஒன் ஃபோன் வாங்கி இருந்தேன் நல்லாருக்குது பிக்சர் கிளாரிட்டி நல்லாருக்குது சவுண்ட் எபெக்ட் நல்லாருக்குது சார்ஜூம் வந்து ஒன்னவர்ல ஏறிடுது ஹெட்செட் கொடுத்துருந்தாங்க ஃப்ரியாக அதுவும் நல்லாருக்குது நான் பயந்துகிட்டே வாங்கின இதோட விலை வந்து பாஞ்சாயிரூபா இருக்குதேன்ட்டு அது நான் கடையில் போய் கேட்டேன் கடையில வந்து பதினெட்டாயிரம்ன்னாங்க எனக்கு மூவாயிரம் மிச்சம்மாச்சு நான் ஆர்டர் பண்ணுறதை பார்த்து எங்கள் அண்ணாலாம் ஆர்டர் பண்ணாங்கள் அண்ணன் அக்காலாம் ஆர்டர் பண்ணாங்கள் அவங்களும் நல்லாருக்குன்னாங்க இதே மாடல் தான் வாங்குனாங்க மொபைல் நல்லாருக்குது சர்விஸ் நல்லாருக்குதுனு சொல்லி இருந்தாங்கள் பரவாயில்ல ஆர்டர் பண்ணி எனக்கு மறுநாளே கிடச்சிது நான் நல்லா விரும்புன கலரே கிடச்சிது பிளாக் கலர் தான் நான் கேட்டு இருந்தேன் பிளாக் கலரே கிடச்சிது இது சவுண்ட் எபெக்ட் எல்லாமே நல்லாருக்குது இது வந்து ஒப்போ ஃபோனை பொறுத்த வரைக்கும் பிக்ச்சர் கிளாரிட்டி நல்லாருக்கும்னு சொன்னாங்கள் பிக்ச்சர் கிளாரிட்டி நல்லாருக்குது நம்ம வந்து போட்டோ எடுத்தால் அவ்வளோ நல்லாருக்குது பக்கத்தில் இருந்து பார்க்குற மாரி இருக்குது போட்டோவில பார்க்குறது அதனால எல்லாமே வந்து ரொம்ப எனக்கு சந்தோசமாக இருக்குது நல்ல சர்விஸ் நல்லாருக்குது ப்ராடெக்ட்டும் நல்ல ப்ராடெக்ட்டாக இருக்குது ஒப்போ வந்து நம்பி வாங்கலாம் நல்ல ஃபோன் தான்